என் பெயரு ஆரோக்கியசாமி ரெயில் டிக்கெட்டு பதிவு பண்ணியிருந்தேன் ட்ரெயின் வர லேட்டாகுன்னு சொல்கிறாங்க ஆனால் தண்டவாளத்தில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க ட்ரெயினு எத்தனி மணிக்கு வருங்கிறதே எனக்கு செத்த தாமதம் இல்லாமல் சொல்லவும்